ஆமாம் சார் என் பேர் அகிலன் தான் சொல்லுங்கள் சார் என்ன வேணும் ஆ பண்ணிக்கலாம் சார் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸா நீங்கள் வந்து இப்போ பாதிக்கு பாதினால் ஐம்பது பவுன் வைக்கிர மாதிரி இருக்கும் சார் ஆ அந்த கணக்கு தா சார் வரும்

வருஷத்துக்கும் போடலாம் இல்லை மாதத்துக்கும் போடலாம் சார் வருஷத்துக்கு தான் நாங்கள் அதிகப்படியான இது போடுவோம் கம்மியான இதில் போடுவோம் பத்து பத்தரை சதவீதம் வரும் சார் அதுக்கு கம்மியாலாம் பண்ண முடியாது சார் இதுதான் சார் எங்கள் இதில் நிறைய பேங்கில் பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாக பண்றாங்க சார் நாங்கள் கம்மியாக பண்ணி கொடுக்குறோம் சார் ஆ ஆமாம் சார் அதுக்கு கம்மியாக ஏதுவும் பண்ண முடியாது சார் இதுதான் சார் நம்ப இதில் கொறச்சு கொடுக்கிறது ஆமாம் சார் அவ்வளோதான் சார் பாதிக்கு பாதி சார்

அதை அப்புடியே ரொடேஷன் பண்ணிக்கலாம் சார் அப்படியே

ம்ம் இருக்குது சார் அதெல்லாம் இல்லை சார் ஆ பேங்க்லிருந்து வேணும்னால் சொல்லுங்கள் அனுப்புகிறேன் இல்லை நீங்கள் நேரில் வந்து பேசுவதுனாலும் பேசலாம் ஆமாம் அது அதெலாம் முக்கியமாக பார்ப்போம் சார் அதெல்லாம் பார்ப்போம் நாங்கள் பார்த்துட்டு தான் சார் பண்ணுவோம் அதெல்லாம் முக்கியம் இப்போது வேணா கூட வரலாம் சார் நீங்கள் நாளைக்கு வேணா வாங்க இப்போது வேணா வாங்க எப்போது வேணா வரலாம் சார்

சார் நீங்கள் எங்கே வேணா கேட்டு பாருங்கள் நம்ம இதில் தான் சார் கம்மியாக பண்றோம் வேறு எதுலையுமே பண்ணமாட்டாங்க ஆ தேங்க்யூ சார் வாங்க சார் வெல்கம்